எங்கள் ஊரில் இ சேவை மையம்னு சொல்லி ஒன்று இருக்குது அங்கே வந்து நிறைய ஜெராக்ஸ் எடுக்கணுன்னால் அங்கேதான் நாங்கள் போவோம் நெ நிறையா விஷயத்துக்கு அங்கே போயிருக்கோம் அங்கே வந்து கவுர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் ஆதார் கார்டு எடுக்கிறது அப்புறம் வந்து ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு இந்த விஷயத்துக்கலாம் அங்கே போய் எல்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் இடத்துக்கு வந்து பட்டா இல்லை அதுக்கு வந்து பட்டா எடுக்க பட்டா இதெல்லாம் சிட்டா அதெல்லாம் வேணும்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதுவும் எடுக்கப் போயிருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து நேம் சேஞ்சாக பண்ணணும் அப்படின்னு ஸ்கூலிலேருந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கும் வந்து பர்த் சர்ட்டிஃபிக்கேட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறக்கும் இ சேவை மையத்துக்குப் போயிருந்தோம் அங்கே வந்து நேம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் மூலிமாவே எல்லா கர்ட் கர்ட் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இ சேவை மையம்